இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சிறந்து விளங்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா நாட்கள்லேமே வந்து நிறையா வந்து பேசுகிறோம் நிறையா வந்து எல்லாருகிட்டையுமே வந்து அன்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு பொதுவான சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றாட நாட்களில் வந்து ஒரு பொதுவான சொல் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு புது ஒரு நாளில் வந்து புது நபர்களை பார்க்கும் போது கேட்கற ஒரு தமிழனோட ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாேருமே எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் வந்து கேட்குற ஒரு சாதாரண ஒரு சொற்சொடர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எல்லாேருமே வந்து தமிழ் மொழிய வந்து ரொம்பவுமே வந்து நேசிக்கிறாங்க அதுமட்டும் இல்லாமல தமிழ் மொழி வந்து நிறையா சொற்சொடர்களையும் நிறையா எழுத்துக்களையும் கொண்டுள்ளது வந் கொண்டுள்ளதுதான் வந்து நம்ம தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம் அதுமட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்வில்ல வந்து உரையாடல் அப்படிங்கறது வந்து ரொம்ப வந்து முக்கியமானதாக இருக்குது அதில் மட்டும் அதுனோட பொதுவான ஒரு சொற்சொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அதுமட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் பேசுகிற சில கூ கூப்பிட்றத்துக்கும் சரி திரும்புகிறத்துக்கும் சரி சில விஷயங்களை வச்சுதான் நம்ம கூப்பிடுவோம் அப்பா அம்மா அப்புறமா உ உறவினர்களோட பேர்களை கூப் உச்சரித்து நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அன்றாட உரையாடல்களில் சொல்லப்படுற ஒரு பொதுவான ஒரு சொற்சொடர் அப்படின்னு நான் சொல்ல வரலாம்